ஒன்பது லட்சத்து பதினஞ்சாயிரத்து முன்னுற்றி நாற்பத்தி ஏழு எட்டு லட்சத்து அறுவத்தி மூணாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஏழு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு அஞ்சு லட்சத்து தொண்ணுற்றி அஞ்சாயிரத்து எழுநூற்றி அறுவத்தி மூணு ஒரு லட்சத்து இருபத்தி மூணாயிரத்து நூறு